ஹலோ அர்ச்சனா ஹோட்டலா என் பேர் மதுமிதா நான் வடலூரிலேருந்து பேசுகிறேன் எனக்கு நாளைக்கு வந்து ஒரு பர்த் டே பார்ட்டி ஃபங்ஷன் வந்து நடத்த போகிறோம் எனக்கு உங்கள் ஹோட்டலில் இருந்து ஒரு ரெண்டு டேபிள் அல்லாட் பண்ணிக் கொடுப்பீங்களா ஒரு பிஃப்டீன் மெம்பர்ஸ் வருவாங்க நினைக்கறேன் ஃபேமிலலீஸ் அண்ட் ஃபிரண்ட்ஸ் வருவாங்க ஒரு ரெண்டு டேபிள் அல்லாட் பண்ணிக் கொடுக்க முடியுமா ஆமாம் மூணு டேபிள் தான் ஆமாம் ஓகே மூணு டேபிள் அல்லாட் பண்ணிணாலும் எனக்கு ஓகே தான் பார்க்கிங் ஃபெசிலிட்டிசும் வேணும் ஏன்னால் நிறைய பேர் வரதுனால அவங்க தனியாக வெஹிகிள் எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்கேற்ற பாக்கிங் ஃபெசிலிட்டிசும் வேணும் ஆமாம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வெஜ்ஜி நான்வெஜ்ஜி ரெண்டுமே நான் எதிர்பார்க்கறேன் உங்கள் இதில் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கா நான்வெஜ்ஜில் பொறுத்தவரைக்கும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் சுக்கா மட்டன் சுக்கா கிரேவி எல்லாமே வந்து வைச்சுக்கோங்க வெஜ்ஜில் பொறுத்தவரைக்கும் பன்னீர் டிக்கா பன்னீர் ரோல்லு சப்பாத்தி நார்மல் மீல்ஸ்சு ஸ்வீட்ஸ்சில் வந்து குலோப் ஜாமுன் ரசகுல்லா ஐஸ் கிரீம் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதுக்கெல்லாம் நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா ஒரு பிஃப்ட்டின் பர்சன்டேஜ் அந்த மாதிரி ஓ பண்ண மாட்டீங்களா ஒரு டென் ஃபைவ் பர்சன்டேஜ் என்ன சார் இத்தனை பேர் கூட்டிகிட்டு வரேன் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் பண்ணுவீங்களா ஓகே சார் எனக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகே தான் பட் எல்லாமே இது வந்து எனக்கு ஒரு ஆப்டர்நூன் ஒரு டூ ஒ கிளாக் குள்ளே ரெடி பண்ணி வைங்கள் எனக்கு டைம் தான் ரொம்ப முக்கியம் டைமுக்கு கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டீங்களா எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் பண்ணிட்டீங்கனால் ஈஸியாக இருக்கும் வரவங்கள் எல்லாமே வந்து உங்கள் ஹோட்டலில் வந்து ஒரு என்ஜாய் பண்ணணும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஓகே சார் தேங்க் யூ சார் ப்ரீ அட்வான்ஸ் ஏதாவது கொடுக்கணுமா கொடுக்கணும்னா வந்து நான் ஜீபே பண்ணலாமா இல்லை உங்கள் கிட்டே எப்படி பண்ணலாம் பேங்க் அக்கவுண்ட்டில் போடணுமா ஜீபேவே பண்ணலாமா எவ்வளோ கொடுக்கலாம் டூ தௌசண்டா ஓகே சார் நான் டூ தௌசண்ட் சென்ட் பண்ணிடுறேன் நீங்கள் நாளைக்கு வந்து எந்த ஒரு பிராப்ளமும் இல்லாமல் பார்த்துக்கோங்க